ஹலோ ஹோல் சேல் மே பிரைஸ்லேருந்து பேசுகிறீங்களா ஆ நாங்கள் வந்து உங்கள் கடையில் சில பொருள் வாங்குறதுக்காக கேட்குறோம் அது தேவி ஹோல்ஸ் தானே ஆ எங்களுக்கு வந்து ஒரு வீடு குடி நுழையிற ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது அதனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பத்து பத்து கிலோ ஒரு பத்து மூட்டை அரிசியும் ஒரு அஞ்சி மூட்டை கோதுமையும் வேணும் இல்லை அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கௌண்டு இருக்கா எவ்வளோ மேம் ஆ மொத்தமாக டிஸ்கௌண்ட் போனால் எவ்வளோ மேம் எழுநூறுரூபாயா ஆ ஓகே மேம் எங்களுக்கு அது அனுப்பி விடணும் ஆர்டர் பண்ணி பேக் பண்ணி ஆமாம் மேம் இல்லை நாளைக்கு மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக்கு முத்தாண்டிக் குப்பம் மேற்குத் தெருக்கு வந்தடணும் சொல்கிறேன் சொல்கிறேன் முத்தாண்டிக் குப்பம் அறநூற்றி இருபத்தி மூணு இருபத்தி மூணு மேற்குத் தெரு ம் இந்த அட்ரெஸ்க்கு எங்களுக்கு நாளைக்கு அந்த பத்து மூட்டை ப பத்து கிலோ மூட்டை அரிசியும் அஞ்சு கிலோ கோதுமையும் எங்களுக்கு நாளைக்கு ஆர்டரில் எடுத்துகிட்டு வரணும் மறந்துடாதீங்க அது ஒ மறந்துடாதீங்க அது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இல்லை இல்லை நாங்ள் புதுசா வீடு கட்டியிருக்கனால அந்த குடி நுழையுற ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டோம் அதனாலே உங்களை ஆர்டர் பண்ணி கேட்குறேன் மறந்துடாதீங்க கவலைப்படாதீங்க மேம் வேறு எதுவும் பொருள் வாங்குகிற மாரி இருந்தால் நாங்கள் உங்கள் கடையிலேயே வாங்கிக்கிறோம் அதில் வந்து ஹோல் கே பிளான்ஸ் ஏதாவுது டிஸ்கௌண்டு தான் அதனால் தான் உங்கள் கடைக்கு ஃபோன் பண்ணிணோம் ஆமாம் மேம் ஆமாம் மேம் ஆ ஓகே மேம் ஆ சரிங்க மேம்